இப்போ வந்து செய்தி வந்து போட்றாங்க பல செய்திகள் வந்து வர்றதில்லை ஆனால் பொய்யான இதுவும் சொல்லுறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து தெளிவான செய்திகள் வரவோணும் அதுவோ காமிக்க மாட்டங்கிறாங்க அது என்னென்னு வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுப்படுத்தணும் அப்புறம் இந்த செய்திகள் வந்து வீதி வீதியாக வேனில் எல்லாம் வந்து சொல்லுறாங்க அதெல்லாம் வந்து பொய்யாக தெரியுது ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னான்னு தெரிய மாட்டேங்குது குழப்பங்கள் நிறையா இருக்குது அது நீங்கள் வந்து தெளிவு படுத்தணும்